எனக்கு வந்து எப்போது வந்து வரையிறத்துக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுச்சின்னா எங்கள் அப்பா வந்து நல்லா வரைவார் சின்ன வயசிலேருந்தே எனக்கு நிறைய கலர் பென்சில்ஸ் ட்ராயிங் புக்லாம் கொடுத்து அவர் வரையும்போது என்னையும் கூட உக்கார வச்சு அவரும் வந்து எனக்கு சொல்லிக்கொடுப்பாரு அதேமாதிரி என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக வரையுவாங்க அதனால் அந்த கலர் பென்சில்ஸ் அந்த பெயிண்ட்டிங் பாக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலருந்து தான் எனக்கு அந்த வரையிற ஆர்வம் வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து இந்த முகங்கள் அந்த கண் வாய் மூக்கு இந்த மாதிரி முகங்கள் ஃபீச்சர்ஸை வரையிறத்துக்கு பழகக் கற்றுக்கிட்டேன் இந்த விதம் இந்த விஷயம் வந்து எனக்கு எப்படி வந்து பிடிக்க ஆரம்மிச்சிச்சின்னா ரவி வர்மர் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பெயிண்ட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதில் வந்து அவர் அந்த உருவத் உருவங்களை வந்து ரொம்பவே வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாரு அந்த டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் எனக்கு வரையிறதில் ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு ரவி வர்மரோட பெயிண்ட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்